ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டில் வந்து சட்டி கலப்பை போட்டு ஓட்டிடணும் காட்டை சட்டி கலப்பை போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்பறமேட்டுக்கு சட்டி கலப்பை போட்டு ஓட்டின பிறகு அதுக்கப்புறம் பல்லு கலப்பை போடணும் மேடு பள்ளமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரெண்டு ஒலவு ஓட்டிப் போடுவோம் இன்னும் ரெண்டு ஒலவு ஓட்டிப் போட்டுட்டு ஒரு ரெண்டு மாதம் போட்டுருவோம் ஓட்டிப்போட்டுட்டு விட்ருவோம் அதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சிச்சின்னா தீர்மான ஒழவு ஓட்டுவோம் தீர்மான ஒழவு ஓட்டினா காம்லன்ஸு ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை போடணுன்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு தகுந்தமாரி மூட்டைய போட்டு ஒரு தீர்மான ஒழவு இப்போ ஓட்டி போட்டுருவோம் அதை மழை நல்லா பெஞ்ச பிறகு நல்லா மழை நல்லா ஈரமா இருந்துச்சுன்னா சோளம் போக பயிரு என்ன சோளமாக பருத்தி அந்த ரெண்டு இந்த ரெண்டு இது தான் விவசாயம் தான் நம்ம பருத்தி போடணும்னா நல்லா ஈரமாக இருந்துச்சுன்னா போட்டுருலாம் அப்படி சோளம்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துதுன்னா கு பருத்திக்கு வந்து நல்லா ஈரம் இருக்கணும் சோளத்துக்கு வந்து கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூடோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பருத்தி நல்லா ஈரம் கையில் மண்ணு ஒட்டுறமேரி இருக்கணும் பருத்திக்கு வந்து மூணு அடி அகலம் வந்து நீளமும் அகலமும் கயிறுபுடிச்சி பருத்திக்கொட்டை ஊனுவோம் பருத்திக்கொட்டை ஊனிட்டு அன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சிச்சின்னா நல்லா முளச்சி வந்துடும் அப்படி மழை இல்லைன்னா ஒரு பத்துநாள் பதினஞ்சி நாள் ஆகும் பதினஞ்சி நாள் கழிச்சி காட்டில் போய் பார்த்தோம்னா எந்தெந்த இடத்துல முளக்கிலையோ அந்த இடத்துல வந்து தப்பு கொட்டை பருத்தி வித எவுத்த எவுத்த முளக்கிலையோ அவத்த வந்து ஊனி வச்சிட்டு வந்துடுருவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து இருபது நாள் கழிச்சி திருப்பி போய் காட்டை போய் பார்ப்போம் காட்டை போய் பார்த்துட்டு முளச்சி வந்துச்சின்னா ஒரு ரெண்டு இலை ஒரு நாலு இலை வந்துச்சின்னா களை வெட்டுவோம் களை வெட்டுவோம் களை வெட்டிட்டு திருப்பி வந்து மழை பெஞ்சிச்சின்னா வந்து பருத்திக்கு வந்து மொத்தம் வந்து மூணு களை வெட்டுவோம் புல்லு இல்லாமல் வெட்டுணும் அதனால் வந்து திருப்பியும் மழை லைட்டாக தூறுனுச்சின்னா திருப்பி போய் களை வெட்டிட்டு வருவோம் கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் இதாக கொஞ்சம் பெ பெருசாக வந்த பிறகு யூரியா போடுவோம் செடிக்கு செடி கொஞ்சம் தள்ளி தள்ளி யூரியா வந்து கொஞ்சம் போடுவோம் கையால் ஒரு பிடிச்சி அள்ளி தள்ளி ஒரு செடிக்கு கொஞ்சம் கொஞ் தள்ளி செடியில் படாமல் கொஞ்சம் அள்ளி செடிக்கு செடி அள்ளி போட்டுட்டு வருவோம் செடிக்கு அள்ளி போட்டு வருவோம் அதுக்கு இடையில மழை பெஞ்சிச்சின்னா புல்லு இருந்துதுன்னா கையால் வந்து புல்லு புடுங்குவோம் புல்ல பிடிங்கி போட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நாலு ஒரு ஒரு ஒரு மாதம் ஆகிடுச்சின்னா செடிங்களுக்கு வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து ரெண்டு மூணு மருந்து அடிப்போம் ரெண்டு மூணு மருந்து அடித்த பிறகு காய் சப்பைக்கு வந்து ஒரு மருந்தடிப்போம் ஏன்னா அந்த பூ பூத்து காய் சப்ப கீழே கொட்டாத விழுவாம இருக்கிறதுக்கு காய் சப்பை வைக்கிறதுக்கு மருந்தடிப்போம் மருந்தடிச்சி பிறகு மருந்தடிச்ச பிறகு காய் வந்து நல்லா நல்லா ப இதா இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு மருந்து அடிப்போம் மூணு மருந்து அடிச்ச பிறகு பூச்சி அடித்த பிறகு வந்துடுவோம் அது அடித்த அடித்துட்டு காய் சப்பை வச்ச பிறகு ப ஏன்ப்பா ஆட்டிட்டுட்ருக்க பேசிட்டுருக்கேன் கடவுளே